இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரேடியோ டிவி செய்தித்தாள் பத்திரிக்கை ஊடகங்களை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொலை பண்ணுறாங்கன்னு தான் சொல்லலாம் ஏன்னா யாருக்குமே தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ சரியாக வர்றது இல்லைங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து தமிழ் படிக்கிறது வந்து ஒரு கஷ்டமானதாக இருக்குது ஆங்கிலம் கூட எளிதாக படிச்சிடுறாங்க தமிழ் மொழியை க படிக்கிறது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக தெரிகிறதுனால வந்து அதை கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு அவ்வளோவா அதை தெளிவாக படிக்கிறதில்லை அதனால் என்னென்னா அவங்க படிச்சு பெருசாக வந்து வேலைக்கு போகிறப்போ வந்து இந்த தமிழ் மொழியை பயன்படுத்துகிற இடங்கள்ல வந்து அவங்களால தெளிவான உச்சரிப்பு கொடுக்க முடிகிறதில்ல அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்மொழியை அவங்க கொலை பண்ணுறாங்க